நிறைய இருக்குது கட்சின்னால் எப்படி சொல்கிறது அரசியல் வந்து நிறைய கட்சி இருக்குது என்னாது ரெட்டஇல இருக்குது சூரியன் இருக்குது இதோ பாஜக இருக்குது காங்கிரஸு இருக்குது க அதே போல் வந்து மாம்பழ சின்னம் இருக்குது இப்படி நிறைய கட்சிலாம் இருக்குது இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சராக இருக்கார் யார் மூ கா ஸ்டாலின் அவர் வந்து இப்போ அவருடைய இருக்கிறதுனால ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுனால அவர் கீழே நிறைய பேர் இருக்காங்க பல அமைச்சர்கள்லாம் அதில் வந்து நம்ம கிளை ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயோ இல்லை ஒன்றியமோ அதில் இருக்கும் போது நாடாளுமன்றத்துலேயோ பாராளுமன்றத்துலேயோ ஒவ்வொரு துறையிலேயும் ஒவ்வொரு அமைச்சர் இருக்காங்க அதெல்லாம் இப்போ ஒரு எடுத்து தேர்ந்தெடுத்து நம்ம கிராமத்துக்கு ஒரு தலைவர் போடணும் ச துணைத்தலைவர் போடணும் செயலாளர் போடணும் அப்படின்ட்டு இருக்காங்க அவங்களுடைய இப்போ வந்து ஒரு எதனாச்சும் ஒரு பஞ்சாயத்துக்கு வேணுமானால் இது இது செய்யணும் அப்படின்னா ஒரு ஒன்றிய அளவில் இப்போ பெரம்பலூர் ஒன்றியத்தில் இருக்காங்க அவங்க மூலிமா வந்து இந்த வீட்டு லோனோ இல்லை மாடு லோனோ ஆட்டு லோனு எல்லாமே தந்துருக்காங்க அதே மாதிரி எதனா இப்போ வந்து இப்போ மகளிர் குழு இருக்கிறத்துனால என்ன பண்றாங்க அவங்களுக்கும் லோன் தர்றாங்க இது நிறைய திட்டங்கள் இருக்குது இப்போ மக்களை மகளிர் குழுவால் நிறைய லோன் வந்து தள்ளுபடியும் செய்கிறாங்க அதெல்லாம் வந்து மக்களுக்காக தான் எல் எல்லோருக்குமே வந்து ஓ என்னாது ஒவ்வொரு என்ன உனக்கு என்ன தொழில் செய்ய போகிறிங்க நீங்கள் என்ன பண்ண போகிறிங்க அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில சொல்லி அந்த லோன் வாங்குகிறாங்க அவங்களும் பயனடைகிறாங்க நிறைய பேர் நிறைய தொழிலு செய்கிறாங்க இப்போது ஒரு சில இடத்துல வந்து மெழுகுவர்த்தி போடுறாங்க ஒவ்வொரு ஒரு சிலர் வந்து தட்டு செய்கிறாங்க அச்சு அந்த செய்கிறாங்க அது போல மாவு மிஷினு போடுறாங்க கம்ப்யூட்ரு போடுறாங்க இதை மாதிரி ஒவ்வொரு துறையிலேருந்து நிறைய லோன் கொடுத்துருக்காங்க மக மகளிருக்காக கவர்மெண்ட் நிறைய செஞ்சிருக்குது ஆனால்